இருவது ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து எட்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதிமூணு பதினொன்னு ஏழு ரெண்டாயரத்து இருவத்தி மூணு